வாட்டரை ஃப்யூரிஃபை பண்ணுறத்துக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் வந்து எங்கள் கார்ப்ரேஷன் வாட்ரு தான் அதாவது காவேரி ரிவரில் இருந்தே எங்களுக்கு வாட்ரு வரும் ஸோ அந்த வாட்டரை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வடி பிடிக்கும்போதே வடிகட்டி பிடிப்போம் வடிகட்டி ஒன்று இருக்குது தண்ணி வடிகட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப மெலிசாக இருக்கும் ஒயிட் கலரில் பெருசாக ஸோ அந்த வடிகட்டியில் வடிகட்டி தான் பிடிப்போம் அதர்வைஸ் நாங்கள் ரொம்ப தூசியாக ரொம்ப தூசியாக வராது அவங்ளே ஆல்ரெடி ஃப்லூரிஃபை பண்ணி தான் கொண்டு வருவாங்க பட் நாங்கள் வரும்போது டேரக்டாக பைப்பில் இருந்து பிடிப்போம் ஸோ அதனால் வடிகட்டிவிட்டு பிடிப்போம் அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப இதுவாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் தண்ணியை வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து குடிப்போம் இது தான் எங்களோட ப்யூரிஃபை மெத்தடு